ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாங்க ப்ரோ ஆ இருக்கு இருக்குதுங்க ப்ரோ அது என்னாங்க ப்ரோ ஆ இருக்குது இருக்குதுங்க ப்ரோ ம் சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ ஆ இருக்குது ப்ரோ ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் சாத்துக்குடி சப்போட்டா ஆ ஓகே ப்ரோ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் என்ன டன் கணக்கில் வேணுங்களா ஆப்பிள் வந்து கூட கணக்குல எடுத்தால் ரேட்டு கம்மி ஒரு சரம் சரமா பெட்டி பெட்டியா எடுத்துக்கிட்டால் ஆ இது ரெண்டும் சேர்த்துங்களா கேஜி மட்டும் கேட்குறீங்களா டன் கணக்கில் வேணுங்களா இப்போ மாவு ஆப்பிள் எடுத்தீங்கன்னால் முந்நூற்ருவா நார்மல் ஆப்பிள் எடுத்தீங்கன்னால் முந்நூற்றி இரநூத்தி ஐம்பதுருபா ஆ ஓகே ஓகே ப்ரோ கேஜி கணக்கில் அது கணக்கு சொல்ல முடியாதுங்களே ஆ ஆ எங்கள் கடை திருச்சியில் இருக்குது ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஆ ஆ ஆ